இந்தியாவில் வந்து ஃபேஷன் தொழில் வந்து இப்போ வந்து நல்லாவே போயிட்டு இருக்கு ட்ரெஸ்ல வந்து முன்ன இருந்ததைவிட இப்போ எல்லாமே நிறைய கலாச்சாரம் எல்லாம் மாறிருச்சு இப்போ வந்து இளைஞர்கள் வந்து இப்போ எல்லாமே நல்ல ஃபேஷனாக இருக்குறதைதான் போடுறாங்க முன்னால் நம்ம போட்டு இருந்த சாரீ வேஷ்டி சட்டைலாம் ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் கட்டுறாங்க சிலர் தான் கட்டுறாங்க சிலர் எல்லாம் கட்டுறதில்ல நான் வந்து எப்போவுமே ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணுனா கொஞ்சம் சிட்டி சைடு எல்லாம் போனம்ன்னா கொஞ்சம் ஃபேஷனாக இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் நான் வாங்கிகிட்டு வருவேன் சிட்டி சைடு போனம்னா நமக்கு ஃபேஷன்ஸ்ஸாக இருக்கிற ட்ரெஸ் எல்லாமே கிடைக்கும்